என்கூட பிறந்தவங்க மொத்தம் வந்து நாங்கள் மொத்தம் நாலு பேர் நாலுமே நாங்கள் பெண்கள்தான் நான் வந்து மூணாவதாக பிறந்த பெண்கள் எங்களுக்கு இருந்த ஒற்றுமை என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்போடு பாசத்தோடு பண்போடுதான் நாங்கள் வந்து பழகியிருக்கோம் நாங்கள் நாலு பேருமே அக்கா தங்கச்சி வந்து ஒன் இயர் ஒன் இயர் டிஃப்ரன்ஸ் தான் எங்களுக்குள்ளே நாங்கள் நாலு பேருமே ரொம்ப பாசமாக அப்படிதான் நாங்கள் வந்து எங்க எங்களுடைய டிரெஸ் ஆகட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்குவோம் நாங்கள் சாப்பிடுறோம் அப்படிதான் ஒரே தட்டில் நாங்கள் சாப்பிடுவோம் தூங்கும்போதும் அப்படிதான் ஒன்றாவே எங்கள் அம்மாகூட தூங்குவோம் அதாவது இது எல்லாமே என்னன்னா பிஃபோர் மேரேஜ்தான் வந்து இந்த மாதிரியான சந்தோஷத்தையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் அப்போ எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல எந்த இதுவுமே எங்கள் வீட்டில் கஷ்டமே இருந்தால்கூட நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது அந்த கஷ்டம் கூட எங்களுக்கு வந்து பெரிதாக வந்து தெரியவே இல்லை எங்களுக்கு ஏன்னால் நாங்கள் ஒன்றா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது இதே வந்து எங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது எல்லோருமே வந்து ஒரு சுயநலத்தோடு வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைங்க அப்படின்னு சுயநலத்தோடு இருந்த காரணத்தினால் என்ன பண்ணிணாங்க அப்படின்னா ஒரு ஒரு எங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சொத்து இருந்தது அந்த சொத்தை வந்து அவங்க வந்து விற்கம்போது கூட எனக்கு வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே அவங்களே வந்து விற்று அவங்களே பாகத்தை வந்து அவங்க மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா உடைய அனுமதியோடயே அவங்களும் மொத்தம் அஞ்சு பேராக அஞ்சு பேரும் என்ன பண்ணிட்டாங்க என்னை ஒருத்தியை மட்டும் விட்டுவிட்டு அந்த அஞ்சு பேரும் என்ன பண்ணிடாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்று அதை வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்தவும் இல்லை சொல்லவும் இல்லை ஆனால் விற்று அதோடய ஷேர்ஸை வந்து அவங்க அஞ்சு பேருமே பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க என்னை வந்து அது விட்டுட்டாங்க இது வந்து என்ன எதனால் அப்படி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் மேரேஜ்தான் ஆஃப்டர் மேரேஜுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு வேற்றுமையாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பிஃபோர் மேரேஜ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த ஒற்றுமை அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் கிடையாது இப்போ எங்களுக்குன்னு கிடையாது எந்த ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைன்றது வேறு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்றது அவள் வாழக்கூடிய சூழ்நிலையும் வேறு அவள் வந்து எல்லாமே ஒரு சார்ந்துதான் இருக்க வேண்டியதாக இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா அண்ணன் இருந்தால் அண்ணன் அக்கா இருந்தால் அக்கா அவங்கள வந்துதான் சார்ந்துதான் இருக்க வேண்டியதாக இருக்குது இதே கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அப்பா ஹஸ்பண்ட் வந்தப்புறம் ஹஸ்பண்ட் அத்தை மாமா அந்த மாதிரி இருக்கும்பொழுது சார்ந்து நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் வந்து பிஃபோர் மேரேஜும்போது எங்கள் கூட இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்றது ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கிறது இல்லை இப்போ நானெலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான் நான் வந்து எதுன்னாலும் விட்டு கொடுத்து போகக்கூடியவள் தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையோடையே தான் நான் வாழ்ந்துட்டுருந்தேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரியான சில சம்பவம் வந்து நடந்தது நடந்ததில் இப்போ மனஸ்தாபங்கள் என்னுடைய அக்கா தங்கைகள் கூட வந்து ஒரு மனஸ்தாபம் பேசும்போதுகூட என்னால் வந்து ஒரு மன ஈடுபாடோடு என்னால பேச முடியறது இல்லை இது வந்து கண்டிப்பாக என்ன என்னன்னு கிடையாது என்னை மாதிரி இருக்கக்கூடிய திருமணம் ஆன அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பாசம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறதில்ல எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி தனியாக ஆயிடறாங்க வேற்றுமை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க இது வந்து கண்டிப்பாக இது இது மாற்ற முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக மாற்ற முடியுமான்றதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அந்த திருமணம் அப்படின்றது ஒன்று வந்தால் இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் ஏற்படுது